குடிமக்களுக்காக வங்கி சேவைன்னு பார்த்தா சிறு தொழில் செய்ய வந்து முதல்ல சிறு தொழில் செய்றதுக்கு வணிகம் சிறிது சாலையோர அந்த வியாபாரிகள் அந்த மாதிரி இதுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தா நடுத்தர மக்களுக்கு வீடு கட்ட பணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இடம் வாங்குறதுக்கும் கடன் கொடுக்குறாங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியோருக்கு உதவித்தொகை பே அந்த வங்கி மூலயமாதான் அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்குது அப்பறோம் மிச்சபடி பார்த்தா அரசாங்கத்தில் நகைக்கடன் திட்டம் விவசாயிகள் விவசாயிகளுக்கு பயிர்காப்பீட்டு திட்டம் எல்லா நிறையா திட்டங்கள் வந்து வாங்கி மூலயமாத்தான் செயல்படுது வாங்கி மூலயமா நம்ம போகிறதுனால நம்மளுக்கும் அலைச்சல் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது வங்கி போட எளிதாக கடனை வாங்கலாம் கட்டலாம் மிச்சபடி இந்த வெளியே இப்போ வட்டிகட வட்டி வாங்கி நம்ம இதை கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் வங்கி வந்து சேவை வந்து சிறப்பாக இருக்குது